பேசலாமா ஹலோ நான் தான் கோகுலகிருஷ்ணனோடய அம்மா பேசுகிறேன் மஞ்சுளா மஞ்சுளா பேசுகிறேன் எங்கள் பையனுக்கு ஸ்கூலில் இது ரெண்டு நாள் லீவு வேணும் ஆ அடிக்கடி லீவுலாம் ஸ்கூல்லலாம் லீவுலாம் அவனும் போடமாட்டான் நாங்களும் போட சொல்ல மாட்டோம் இது வர்லேயும் அந்த மாதிரி எதுவும் முக்கியமான ஃபங்க்ஷன் அவனுக்கு காதுக்குத்தி விழா வெச்சுருக்கோம் அதனால் தான் ரெண்டு நாள் மட்டும் ஆமாம் ஆமாம்

சரி சரிங்க சார்

ஆ சரிங்க மேடம் நாங்களே சொன்னாலும் அவுனுங்களே லீவு போடமாட்டாங்க மேடம் சொல்ல சொன்னாங்க கட் பண்ண சொன்னாங்களா உன்னை